ஆ மேம் கனிமொழி மேம் இது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் கனிமொழி மேம் தானே ஓகே மா ஓகே மா ஆ சரி ஆ ஓகே மா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் மேம் என்னென்ன ஃபார்மாலிட்டீஸ் இருக்குதுன்னு சொல்லுங்களேன் என்னென்ன வேணும் டாக்குமெண்ட் ஓகே ஓகே ஓகே அமௌண்டு எதுவும் வேணுமா மேம்

ஆ ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் ஓகே தேங்க் யூ மேம்